நான் எங்கள் ஊர்லேருந்து வேலைக்காக நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு போனேன் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ அவங்க வந்து உங்களை இன்ட்ரிவியூ எடுக்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போகிறப்ப பஸ்ஸில் தான் போனேன் எனக்கு எந்த கார் வசதியும் பைக் வசதியும் இல்லை கா பஸ்ஸில் தான் போனேன் பஸ்ஸில் எனக்கு ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுது போகும்போது அந்த ட்ராபிக்கில் என்னால் சரியாக டைமுக்கு போகமுல்ல எனக்கு அந்த வேலை கூட கிடைக்கல இந்த மாதிரி எங்கள் ஊர் நிலமை இங்கே இப்படி இருக்குது நான் எப்படியா நான் எப்படியாவது வே வேலைக்கு போய் எங்கள் ஊரை எப்படியாவது

பிரபலப்படுத்தணும் அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்ல வேலைக்கு போகணும்